இதில் வந்து நீர்வாழ் தாவரங்கள் வாழ்கிறதுதான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீர்வாழ் தாவரங்கள் வந்து மழைக்காலத்தில்தான் அதிகமாக நீரை தோல் வழியாக உருஞ்சும் நீரில் வாழும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து நிறையா தண்ணீர் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அதனால் ஏரி ஆறு குளம் அதுமாதிரி இருக்குறதுலாம் தண்ணீர் இல்லாமல் வற்றி போகும் அதனால் வந்து அது வந்து சுவாசிக்கிறதுக்கு தோல் மூலியமாகதான் அதுங்களாம் சுவாசிக்கும் ஆனால் அதனால தண்ணீர் இல்லாமல் அதுங்களாம் கஷ்டப்படும் நீர் வாழ் பறவைகளும் உண்டு அதில் வந்து சில வந்து என்னென்னா நீர் வாழ் இலைக்கோழி உண்ணி கொக்கு அது மாதிரி நிறையா இருக்கு பூநாரை அது மாதிரி நிறையா இருக்கு அது வந்து நீரில் தண்ணீரில் தான் வாழும் தவிர அது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கோடைக்காலத்தில் வந்து எல்லாம் கோடைகாலத்தில் வாழுகிற பறவைகள்லாம் ரெண்டித்தியுமே ஏற்றுக்கும் ஏன்னா அந்த க்ளைமேட்டையும் ஒத்துக்கும் இந்த இதுவந்து சூழலிலும் ஒத்து வாழும் அதனால் நீர் வாழ்றது தான் ரொம்ப கடினமாக இருக்கும்